கிராமப்புறங்கள்ல தொழில் தொடங்கிறதுக்கு மிகப்பெரிய சவாலாக இருக்க கூடியது வந்து பார்த்தீங்னா பேங்க்கிங் வந்து எல்லாமே கொஞ்சம் தூரமாக இருக்கும் கிராமங்கள்ல பேங்க்ஸ் இருக்காது ஒரு பேங்க் இருந்தால் தான் லோன் வாங்கிறதாகட்டும் நம்ம பண பரிவர்த்தனைகளாகட்டும் ரொம்பவுமே ஈஸியாக இருக்கும் என்னதான் இப்ப வந்து டிஜிட்டல் மயமாக ஆனாலுமே கிராமங்கள்ல இருக்கிறவங்களுக்கு ப்ராப்பரான லீகில் லீகில் அட்வைசர் மாதிரி ஒருத்தவங்க வந்து வேணும்னா அது வந்து பேங்க் நேரடியாக சென்றால்தான் அது வந்து பயனுள்ளதாக இருக்கும் அதுவும் இல்லாமல் இந்தியாவில வந்து கிராமப்புறங்கள்ல வணிகங்களை அதிகரிக்கிறதுக்கு அதிகரிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியானது ஒரு பேங்க் ஆரம்பிக்கிறது தாண்டி ஒரு ஏடிஎம்மோ இல்ல கேஷ் டெபாசிஷன் மிஷினோ இருந்தால் கூட போதும் ஏன்னா இப்போது ஒரு மொபைல் குள்ள எல்லாமே அடங்கிட்டதனால ஃபிஸிக்கலாக அந்த பண பரிவர்த்தனைங்குறது ஸ்மூத்தாக இருக்குணும்னா வந்துட்டு ஏடிஎம்மோடய அக்சஸ் இருக்குணும் இல்லைனா பேங்க் வந்து பார்த்தீங்கனா லீகல் அட்வைஸஸ் யாராவது இருந்தாலும் நேரடியாக பேங்க்குக்கு வரலனாலுமே வந்துட்டு கிராமங்கள்ல ரெகுலராக விசிட் போய் தொழில் தொடங்க ஆசை இருக்குறவங்க சிறு சிறு குறு தொழில் அவங்க எல்லாத்தையும் ஊக்கப்படுத்தி தொழில் தொடங்க வைக்கிறதுக்கு உண்டான அட்வைஸ் லீகல் அட்வைஸ் அவங்களுக்கு வந்து ஸ்கில் இருக்கும் அந்த ஸ்கில்லை வந்து எப்படி தொழிலாக மாற்றுறதுன்னு தெரியாமல் இருந்தோம் ஸோ அதை வந்து நம்ம இது பண்ணலாம் லாஜிஸ்டிக்ஸ் வந்து இப்போ இந்தியாவில ரொம்ப ரொம்ப பெரிய விஷயோம் ஒன்று பண்ணிட்டிருக்கு அது வந்து வெளிநாட்டு கம்பெனிங்களே வந்து இவ்வளோ சிறப்பாக இங்கே பண்ணும்போது உள்நாட்டில நம்ம தயாரிக்கிற பொருளை வந்து பார்த்தீங்கனா ஈஸியாக வந்து லாஜிஸ்டிக் பண்ண முடியும் ஸோ அந்த மாதிரி இந்த மாதிரி தொழில் ரீதியாக அட்வைஸ் கொடுக்கறது வந்து பேங்க்குங்கிறது ஒரு கவர்மெண்ட் செக்டார் மூலியமாக பண்றதனால கவர்மெண்ட் அதுக்கு ஒரு இனிஷியேட் எடுத்து கவுர்மெண்ட் பேங்க்சோட லீகல் அட்வைஸ்சஸ் அந்த மாதிரி யாராவது போட்டு இந்த பிஸ்னஸ் வந்து பெருக்கறதுக்காகவே ஆண்டர்பிரனர்ஷிப் மாதிரி ஒவ்வொரு கிராமங்கள்லையும் ப்ரோக்ராம் நடத்தி அதை ஃபாலோ பண்ணி செஞ்சால் கிராமப்புறங்கள் தொழில் நடத்துறதுங்குறது வந்து ரொம்ப மிகப்பெரிய வணிக பொருளாதாரத்தை வந்து அதிகரிக்கும்